எங்கள் கலாச்சாரத்தில் கோலம் போடுதல் மிக முக்கியமான ஒன்று காலையில் எழுந்திருச்சி நேரமாக குளித்து முடித்து வாசலுக்குத் தண்ணி தெளித்து கோலம் போடுவோம் முக்கியமாக பண்டிகை நாட்களில் வந்து கோலம் பெருசாக போடுவோம் பொங்கல் அப்போலாம் மூணு நாள் நாலு நாளைக்கு கோலம் போட்டு கலர் அடிக்கிறது பயங்கரமாக ராத்திரிக்கெல்லாம் அதே வேலை தான் நியூ இயருக்கு கோலம் போடுவோம் அடுத்து பொங்கலுக்குச் சூரியனுக்கு பொங்கல் வைத்து அவருக்கு நீர் சமர்ப்பிக்கிறது நெற்றியில் குங்குமம் வந்து தினந்தோறும் குங்குமம் வச்சுக்கிறது சாமி கும்பிட்டானதும் அதை தொட்டு கும்பிட்டு குங்குமம் வச்சுக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புனித நூல் வந்து ஆடி மாதம் வரக்கூடிய அந்த ஆடி பூரத்தில் நீர் அந்த நீரோடைகளில் வச்சு சாமி கும்பிட்டு கயிறணிதல் கயிறு கட்டிக்க கட்டிக்கிறது இது போன்று எல்லாம் நாங்கள் வந்து ஆடி மாசத்தில் செய்வோம் கோயிலுக்குப் போய் சாமி கும்பிட்டுட்டு பூஜை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு மாதமும் ம பிரதோஷத்துக்கு கோயிலுக்குப் போவோம் சக்ஷ்டிக்கு கோயிலுக்குப் போவோம் முருகரை போய் வழிபடுவோம் புதூர் மாரியம்மா எங்கள் ஊரில் மாரியம்மா கோயிலுக்குப் போவோம் மாரியம்மா பண்டிகைக்குப் போவோம் கோயிலுக்குப் போய் சாமி கும்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பூஜைகளை வந்து விரதங்களில் நாங்கள் மெயினாக நாங்கள் மெயினாக இருக்கக் கூடிய விரதங்கள் வந்து தீபாவளிக்கு விரதம் இருந்து சாமி கும்பிட்றது பெரியவங்களுக்கு விரதம் இருந்து பொங்கல் அப்போ பெரியவர்களுக்கு விரதம் இருந்து சாமி கும்பிட்றது இது ஆடி மாதம் மெயினாக நான் இருக்கக் கூடிய விரதம் வந்து வரலக்ஷ்மி நோம்பு வரலக்ஷ்மி நோம்புக்கு காலையில் எழுந்திருச்சி காலையில் இருந்தே வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கெலாம் தேவையானதை செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு சாமிக்குனு தனியாக பூஜை அறையை சுத்தம் பண்ணி சாமியை உட்கார வச்சு கொலுவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு தேவையான நெய்வேத்தியங்கள் அத்தனையும் செய்து அந்த அன்றைக்கி முழுதும் விரதம் இருந்து அந்த அம்மாவுக்கு விரதம் இருந்து போய் பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாம் அழைத்து வர சொல்லி எங்கள் வீட்டுக்கு அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து அவங்களுக்கு மஞ்சள் கயிறோடு ஒரு தாம்பூலமும் கொடுத்து அதை வந்து நான் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவேன் எனக்கு வரலக்ஷ்மி நோம்புனால் ரொம்ப பிடிக்கும்